படிச்சுட்டு இருக்கேன் படிப்பு சம்மந்தமான வேலை கிடச்சா நல்லாயிருக்கும் உள்ளூரில் கிடச்சா அதை விட ரொம்ப சந்தோசமாக இருக்கும் வெளியூரில் கிடச்சதுனா அது எப்படியும் நான் போய் தான் ஆகணும் எங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு நான் எங்கள் அம்மா அப்பா அண்ணன் அண்ணன் நான் அண்ணன் வீட்டில் நல்லா பார்த்துக்குறாரு பார்த்துக்குட்டா அவருக்கு நான் சப்போட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் வேலைக்கு போய் தான் ஆகணும் கடைசியாக பேசாமல் வேலைக்கு போய் தான் ஆகணும் வேலைக்கு போக நம்ம உள்ளூரில் கிடச்சிட்டாக்கா பெரிய பக்கத்தில் வீடெல்லாம் பார்த்துக்குலாம் பக்கத்தில் வீடுகளெலாம் வீடெல்லாம் பார்த்துக்குலாம் அப்புறோம் வீட்டு அம்மாலான் அப்பாலான் எல்லோரையும் நல்லா பார்த்துக்குலாம் அப்புறோம் என்னோடய ஆசை வந்து நான் ஓ கார் வாங்கிறது பைக் வாங்கிறது எல்லோருக்கும் இருக்குது நியாயமான ஆசை தான் கார் வாங்கிறது பைக் வாங்கிறது அப்புறோம் வீடு கட்டுறது இதே மாதிரி அது அது நான் சம்பாரித்து நான் ஒன்று ஒன்றா நிறைவேற்றிருவேன் அப்புறோம் எனக்கு இதெல்லாம் சொல்லி தரது அண்ணன் அண்ணன் இருக்காரு அண்ணன் வந்து என்னென்ன செய்யணும் சொல்வாரு நானும் அதை செஞ்சிடுவேன் கேட்டு கேட்டு நடந்து என்னோடய தூண்டுதலாக இருக்காரு அப்புறோம் என்னோடய ஃப்ரெண்டு வா மச்சான் பார்த்துக்குலாம் அப்படிங்குற மாதிரி ரொம்ப பேசுவாங்க அதெலான் நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க என்னை